முதுகு வலியே ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னால் நம்ம வந்து சமமான தரையில் வந்து படுக்காமல் இருந்தால்தான் வந்து நமக்கு வந்து முதுகுவலியே வரும் நம்ம இந்த பெட்டில் படுக்கிறது அதெல்லாம் விட்டுவிட்டு தரையில் நல்லா பாய் போட்டு நல்லா சமதளமான உள்ள ஒரு பகுதியில் வந்து படுத்தோனால் நமக்கு வந்து முதுகுவலியே வந்து வராது இப்போ முதுகுவலி வரதுக்கு என்ன பண்ணணுன்னா இதையும் பண்ணலாம் நம்ம வந்து முதுவலி வந்துச்சுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு சமமான தரையில் வந்து படுத்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னால் இந்த மருத்துவ குணமுள்ள இலைகளெலாம் இருக்குதுல்ல ஆடாதொடை நொச்சி இலை அந்த இலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வெந்நீரில் வந்து நல்லா கொதிக்க வச்சு வெந்நீரை தண்ணியை கொதிக்க வச்சு அந்த இலையெல்லாம் போட்டு நல்லா மூடிவிடுவாங்க மூடினோன்ன அது வந்து ஒரு கிரீன் கலர் மாதிரி வரும் நல்ல ஒரு பச்சைக்கலரு அது வர வரையும் அது வந்து ஃபுல்லா விட்டுருணும் அந்த பச்சைக்கலர் வந்தோன்னே அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னால் முதுகில் வந்து ஊற்றுவாங்க முதுகில் ஊற்றி ஒரு மசாஜ் மாரி அப்படியே லைட்டாக வந்து பண்ணுவாங்க அது அப்படி இல்லைனா வெறும் இந்த ஆடாதொடை எலை நொச்சி இலைய வந்து சும்மா வந்து ஒரு துணியில் கட்டி அதை வந்து ஹீட் பண்ணி அப்படியே முதுகுக்கு வந்து அப்படியே ஒத்துற மாதிரி அப்படியே வச்சு வச்சு வச்சு வச்சு வந்து எடுப்பாங்க அதுவுமில்லனா அந்த இலையயும் ஃபுல்லாக வந்து சூடு பண்ணி ஒரு துணியில் வந்து கட்டி அப்படியே நம்ம முதுகில் வந்து கட்டி விட்ருவாங்க நைட்டு நம்ம வந்து தூங்கிவிட்டு மறுநாள் காலைல எழுந்திரிச்சி பார்த்தா அந்த முதுகுவலி வந்து வராது அப்டின்னு சொல்வாங்க எங்கள் பாட்டியெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் நல்லெண்ணையை வந்து எடுத்துப்பாங்க நல்லெண்ணயை வந்து எடுத்து நல்லா வந்து ஹீட் பண்ணிப்பாங்க ஒரு சும்மா ஒரு லைட்டாக இப்போ வந்து நம்ம தோலில் பட்டால் ரொம்ப சூடாக இல்லாமல் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துப்பாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா படுக்க வச்சுட்டு இது குப்புற படுக்க வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயை வச்சு நல்லா வச்சு நல்லா வந்து தேச்சு விடுவாங்க நல்லா தேச்சு தேச்சு தேச்சு தேச்சு ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க அப்படி மசாஜ் பண்ணி விடுறப்ப என்ன ஆகும்னா அந்த முதுகுவலியே வந்து வராது நல்லா வந்து முதுகுக்கு வந்து ஒரு சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் அப்புறம் அந்த முதுவலி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அதுவாக வந்து தானாகவே போயிடும்